எங்கள் ஊரில் திருவிழா நாட்களில் தீபாவளி பொங்கல் எல்லாம் வந்துச்சுன்னா கும்பலாக எல்லா பெண்களும் கூடி நாங்கள் சமையல் செய்வோம் ஒரு ஒருமாதிரியும் ஒருத்தர் சொன்னாலும் இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்சமேரி யூடியூப்பில் பார்ப்போம் நாங்கள் டிவியில பார்த்து நாங்கள் இருக்கறத்தை வச்சு எங்களுக்கு பிடிச்சமேரி நாங்கள் ரிசிப்பி செய்வோம் எண்ணெய் கடுவு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஃபர்ஸ்ட்டு அதை செய்து அப்புறம் எல்லாத்தையும் திருப்பி அதை வச்சு திருப்பியும் ம கொத்தமல்லி தனியா மஞ்சத்தூள் எல்லாம் ரெடி பண்ணி அது அந்த ஜீரகம் பெருங்காயம் எல்லாம் அதெல்லாம் ஒரு ஐட்டம் வதக்கி க மிக்ஸியில அரைச்சி அதை கூட்டாக வச்சுருந்து திருப்பி அல்லாத்தையும் முதல்ல இருந்து எண்ணெய் கடுவு போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு வெங்காயம் தக்காளி அதை ஊற்றி அப்புறம் சிக்கனை போட்டு அப்புறம் கூட்டாக ப்ரே பண்ணி அப்புறம் கும்பலாக சேர்த்து அதை ருசியாக செய்து நாங்கள் எல்லாரும் ப்ரைஸு வாங்கி இருக்கோம் யூடியூப்லையும் போட்டு இருக்கோம் கும் கும்பலாக சேர்ந்து